இங்கே வந்து அப்போ காலத்து மனுசாளுங்கள்லாம் நல்லா கோவிலுக்கு வருவாங்க நல்லா ஒழுக்கம் இருக்கும் நல்லா பயம் இருக்கும் பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இருக்கும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு மரியாதைன்றதே கிடையாது ஒழுக்கன்றதே கிடையாது கோவிலுக்கும் வரமாட்டாங்க என்ன படிப்பில் கூட கொஞ்சம் மட்டமாக இருக்கிறான் அப்போ இருக்குறவங்க வேறு இப்போ இருக்கிறவங்க வேறு அது அவ்வளோதான் நல்ல மக்களும் அப்போ இருந்த மக்கள் நல்ல மக்களுங்க நல்லா கல்வி எல்லாம் பேசுவாங்க நல்ல ஒழுக்கம் வளர்ச்சி எல்லாம் திறமை கோவிலு எல்லாம் இது பண்ணுவாங்க இப்போ கோவிலுக்கு வர்றதுக்கும் இப்போ இருக்கிற மக்கள் தயங்குறாங்க ஸ்கூலுக்கு போகிறத்துக்கும் தயங்குறாங்க கல்வியை கத்துக்கிறத்துக்கும் தயங்குறாங்க ஒரு ஏசப்பா ஒரு இது ஜபத்த போகணும் ஒரு மாரியம்மன் கோவில்ல கும்பிட்ணும் அப்படின்னா அவங்க அந்த சாமியை பற்றி சிந்தனை இல்லை அவங்களுக்கு ஒரு இது இல்லை கலாச்சாரம் இல்லை அப்படியே இருக்குறாங்க அந்த காலத்து மனுசாள் மாரி இவங்க இந்த இப்போ இருக்கிற இருக்கிற புள்ளைங்க இந்த காலத்து மன்சாளுங்க இல்லை